நான் வந்து என்னோட ஃபோனில் வந்து டெய்லி ஹண்ட் வேட்டூ நியூஸ் அந்த மாதிரியான நியூஸ் ஆப்ஸெல்லாமே வச்சுருக்கன் ஆனால் வந்துட்டு நான் எந்த ஒரு குழுவுலையுமே சேரலை டெய்லியும் வந்துட்டு அதில் வர அப்டேட்டான செய்திகளை வந்துட்டு அந்தந்த அன்னக்கு வந்துட்டு நான் படிச்சிகிட்ருக்கேன்